நான் பைக்கில தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கேன் அதற்கப்பறம் வந்து தரங்கம்பாடி கோட்டை போயிருக் டேனிஷ் கோட்டை போயிருக்கேன் நான் வந்து அதிகமாக வந்துட்டு ட்ராவல் பண்ணி போனால் லடாக் போகணுன்னு ஆசை இருக்கு சிக்கிம் போகணுன்னு ஆசை இருக்கு பைக்ல ட்ராவல் பண்ணி அங்கேலாம் மலை பிரதேசங்களுக்குலாம் பைக்கில ட்ராவல் பண்ணி ட்ரக்கிங் போகறது ரொம்ப பிடிக்கும் ஆனா பொருளாதார சூழ்நிலையால் போ முடியல பொ பொருளாக சூழ அமைஞ்சதுன்னா நான் போவேன் கண்டிப்பாக அது நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் எனக்கு வந்து போகணுன்னா நம்ம லடாக் போகலாம் ட்ரைவிங்கே போகலாம் அதற்கப்பறம் வந்து நைட்டு வரக்கலா போகலாம் கேரளா போகலாம் பைக்லையே நம்ப ட்ராவலிங் பண்ணி போய் ஏற்காடு இதெலாம் போயிலாம் நம்ப என்ஜாய் பண்ணலாம் அந்த ஒரு சன்லைட்டு சன்செட்டு அதெல்லாம் பார்க்கலாம் ம கன்னியாகுமரி போயிட்டு சன்ரைஸு சன்செட்லாம் பார்த்தா பைக்ல போயிவிட்டு பைக்ல ஒக்காந்து ஒரு இந்த ஒரு என்ஜாய்மென்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் மனசுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் நார்மலாகவே நான் பைக்கில அலையிற வேலை தான் எனக்கு அதனால் பைக் ஓட்டுறது வந்து எனக்கு வந்து ஹாபியாகவே போயிடுச்சு